பைக்கில் நம்ம ரைட் பண்ணுறப்ப நம்ம மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ஊட்டி கேரளா அப்புறம் லடாக் இதெல்லாம் நம்ம பைக்கில் போகிறப்ப நிறைய ஃபீல் கிடைக்கும் தெரியாத பல பேரை பார்ப்போம் நம்ம புது புது ஊருகளுக்கு போகிறப்ப நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்று மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பைக் ஓட்டுறப்ப நம்மளுக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் அந்த இடத்துக்குலாம் போகிறப்ப அந்த இடம்லாம் ரொம்ப இயற்கையாக இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம இருக்கிற இடத்தை விட அந்த இடத்துல காற்றலாம் சுத்தமாக இருக்கும் மலைப்பிரதேசங்களெலாம் போகிறப்ப அந்த ஹீல்ஸில் நம்ம ஓடுறப்ப நல்லாயிருக்கும் அப்புறம் லடாக் ரொம்ப தூரமான ரொம்ப தூரம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கணக்கெடுத்துக்கிட்டால் ரொம்ப தூரமான இடத்தை நம்ம இங்கே இருந்து அங்கே போய் சேர்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இவ்வளோ தூரத்தை நம்ம ஓட்டிகிட்டு வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோசம் கிடைக்கும் அதனால பைக் ரைடிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்